ஆமாங்க மேடம் சக்தி ஸ்டுடியோஸ் தான் சொல்லுங்க மேடம் ஓகேங்க கண்டிப்பாக மேடம் எ எடுத்துகுடுத்தட்லாம் டெட்டு வென்யூ எங்கன்னு சொல்ல முடியும்ங்ளா சரிங்க மேடம் அப்படிங்ளா ஓகே மேடம் ஓகே மேடம் எடுத்து கொடுத்ட்லாம் மேடம் ஆ மேடம் நமக்கு ஆ நம்மக்கிட்ட வந்து பேக்கேஜஸ் மாதிரி இருக்குங்க மேடம் ஸோ பேஸிக்காக என்னன்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ இது ஒரு பேக்கேஜ் இருக்குங்க அதே மாதிரி ஃபுல் ஃபோட்டோஷூட்ன்னு வச்சுருக்கோம் ஒரு பேக்கேஜ் ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக்சுவல் ஃபங்ஷன் ஸோ அதுக்கப்புறோம் வந்து கல்யாணதுக்கப்புறம் இருக்கிற ஃபோட்டோகிராஃபியும் போட்டோ ஷூட் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணிவிடுவோம் மேடம் ஆமாங்க மேடம் எல்லாமே கவர் ஆயிடும் உங்களுக்கு அந்தந்த ஃபுல் ஷூட் பேக்கேஜ் எடுத்துட்டிங்ன்னா உங்களுக்கு எல்லாமே கவரேஜ் பண்ணிவிடுவோம் நாங்கள் பண்ணிக்கொடுத்துடுவோம் அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நிச்சயதார்த்தம் ம் கல்யாணம் ஸோ அதுக்கப்புறோம் எடுக்கிற சில போட்டோகிராஃப்யெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக வந்து ஒரு சவன்ட்டி ஃபை தௌசண்ட் வரும் மேடம் ஆ ஃபுல் ஃபுல் ஃபுல் பேக்கேஜுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபை லேக்ஸ்கிட்ட வரும் மேடம் ஸோ எல்லாமே கவரேஜ் பண்ணிவிடுவோம் ஆ ட்ரோன் அதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்துவிடுவோம் வீடியோ டிஸ்பிளேவும் நாங்களே கொடுத்துடுவோம் மேடம் ஆல்பம் வந்து நாங்கள் போட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறோம் அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள் ஆகும் மேடம் ஏன்னா உங்கள்கிட்ட நாங்கள் போட்டோஸ் கொடுத்து அத செலக்ட் பண்ண அதை நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுற போட்டோஸ் மட்டுந்தான் நாங்கள் வந்து ஆல்பம்ஸ்ல போடுவோம் ஸோ அதை நீங்கள் எவ்வளோ குயிக்காக முடிச்சித் தரிங்களோ உடனே பண்ணிக்கொடுத்துடுவோம் மேடம் ஆ அது தான் மேடம் இப்போ ஆல்பம் வந்து உங்களுக்கு நாங்கள் டெம்ப்லேட்ஸ் அனுப்புவோம் சாஃப்ட் காப்பியில நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எந்த டெம்ப்லேட்ஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்கொடுப்போம் மேடம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மேடம் ஸோ இப்போ ஆடர் நான் கன்ஃபார்ம் பண்ணிடலாங்களா சரி மேடம் ஸோ இப்போ ஆட்ரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணனும் மேடம் ஸோ ஒன்ஸ் நாங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுக்குறப்போ மீதி அமௌன்ட் கொடுத்தா போதும் மேடம் ஸோ ஆர்ட்ரு கன்ஃபார்ம் எடுத்துகலாங்களா ஓகேங்க மேடம் நீங்கள் என்னோட ஜிபேக்கு வந்து அமௌன்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நான் ஆர்ட்ரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரெடி ஆயிட்றோம் மேடம் ஃபங்ஷன்க்கு